இந்திய விஞ்ஞானிகளை பற்றி நான் பள்ளியில் படிச்சுருக்கறது ஐயா ஏபிஜே அப்துல்கலாம பற்றி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செஞ்ச சாதனை வேல்டு லெவலில் இன்னிக்கும் பேசும் பொருளாக இருக்குது அவரைப் போல இன்றைக்கி இந்தியாவில் நம்ப நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஏபிஜே அப்துல்கலாம் மாதிரி இது வர்லையும் யாரும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஞானி யாரும் இது வர்லையும் பிறக்கல நல்லா இருக்கா

அவரை பற்றி பேசுறத்துக்கு இன்னும் நிறையா இருக்குது ஆனால் கணித மேதை இன்னும் நிறைய விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க ராமானுஜம்